நம்ம ஒரு ரெசிபி செய்யும்போது அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி சரியாக அமையலை அப்படின்னா அது கரெக்டாக சரி செய்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளும் இருக்குது இப்போது வந்து நம்ம ஒரு பாவக்காய் செய்கிறோம் அப்படின்னா அதில் எப்பொழுதும் பாவக்காய் வந்து எப்பொழுதுமே கசக்க செய்யுற ஒரு காய் அந்த காயை வந்து நம்ம என்ன செய்யணும்னால் ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊற்றி பெருஞ்சீரகம் வெங்காயம் இந்த காய் எல்லாத்தையும் போட்டு பிரட்டிட்டு லாஸ்டாகதான் நம்ம வந்து மஞ்சத்தூள் தனிமிளகாத்தூள் ரெண்டுத்தையுமே போடுவோம் ஏன்னா முன்னாடியே வந்து மஞ்சத்தூளும் தனிமிளகாத்தூள் ரெண்டுத்தையும் போட்டுட்டோம்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் இந்த மிளகாத்தூளு வந்து எண்ணெய் சட்டியை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து காயும் சீக்கிரம் வேகாது அடிப்பிடிச்சதுனால நமக்கு வெந்துவிட்டு போலருக்குன்னு நம்ம இறக்கி வச்சிக்குவோம் அப்படி பண்ணாமல் பாவக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து தான் நம்ம லாஸ்டாக இறக்கப்போறதுக்கு ஒரு ரெண்டு நிமிசத்துக்கு தான் முன்னாடி தான் மஞ்சத்தூளையும் தனிமிளகாத்தூளையும் போடணும் அப்படி போட்டுமே பாவக்காய் இன்னும் கசப்பாகதான் இருக்குது நம்ம என்னதான் எண்ணெயில் போட்டு நல்லா மொருவலாக பாவக்காய் செஞ்சாலுமே பாவக்காய் கசப்பாகதான் இருக்குது அப்படிங்குறபட்சத்துல கொஞ்சமாக தயிர் எடுத்து ஊற்றிக்கணும் கொஞ்சமாக என்ன பண்ணனும் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து ஊற்றி கொஞ்சமாக எலுமிச்சப்பழம் புழிந்து அதில் போட்டோம் அப்படின்னா பாவக்காய் வந்து கசப்பு இருக்காது நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு முட்டகோஸ் செய்யுறோம் முட்டகோஸ்ல வந்து உப்பு அதிகமாக போய்டுச்சி அளவு தெரியாமல் நம்ம உப்பு அதிகமாக போட்டுட்டோம்னாலுமே அத சரி செய்யுறதுக்கு என்ன பண்ணனும்னால் லைட்டாக வந்து எலுமிச்சம்பழத்த புழிந்துவுட்டு தேங்காய் இருந்துச்சின்னால் தேங்காய் துருவி போட்டோம்னால் உப்பு வந்து இழுத்துவிடும் இப்போ நம்ம குழம்புலையும் உப்பு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலுமே நம்ம வச்சு எரிக்கிற விறகு கட்டை இருக்கில்லையா அதை வந்து எப்படி இருக்கும்னா எரிந்து போனதுக்கு அப்புறம் கருப்பாக கரிக்கட்டை மாதிரி ஆகிடும் அதில் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் துண்டு கரிக்கட்டையை தூக்கி அதில் போட்டோம்னால் அந்த இருக்கிற உப்பு ஃபுல்லாவுமே அது வந்து இழுத்துவிடும் ரெண்டாவது உருளைகெழங்குமே வந்து உப்பு இழுக்கிற ஒரு காய் தான் எந்த குழம்புலையுமே வந்து எந்த குழம்புலையுமே காய்கறி போட்டோம்னால் எல்லா காய்கறியிலயுமே கரெக்டாக இருக்கும் உருளைகெழங்குல மட்டும்தான் க கொஞ்சம் உப்பு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து மீன் வறுக்கிறோம் அப்படின்னா மீன் வறுக்கும்போது நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம் மீனை எடுத்து கழுவி ஒரு பாத்திரத்துல வச்சிப்போம் பாத்திரத்துல வச்சிட்டு என்ன பண்ணுவோம் இஞ்சி பேஸ்ட் இஞ்சி பேஸ்ட் பூண்டு பேஸ்ட் போடுகிறவங்க வந்து போடுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து சாதாரணமாக செய்யணும் எந்த பொருளுமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் மஞ்சத்தூள் தனிமிளகாத்தூளு உப்பு இது மூணுத்தையும் மட்டும்தான் நசுக்கி போட்டுப்பாங்க அந்த மூணுத்தையும் நசுக்கி போட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல வைப்பாங்க வெயில்ல வச்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்பாங்க அப்படி பொரிக்கும்போது எண்ணெய் சட்டி வந்து அடிப்பிடிக்குது மீன் வந்து வெள்ளையாகவே இருக்குது பிரட்டும்போது பிச்சுக்கிட்டு போய்டுது அப்படிங்கறப்ப அதுக்கு என்ன பண்ணனும்னால் கொஞ்சமாக வந்து கான்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவாங்க அந்த மாவு கொஞ்சம் அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேயே எண்ணெய் லைட்டாக எலுமிச்சம்பழம் லைட்டாக புழிந்துவுட்டு அது எல்லாத்தையும் பிரட்டி கொஞ்சம் நேரம் வெயில்ல வச்சுக்கணும் வெயில்ல வச்சுட்டு திரும்ப கொஞ்சமாக லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெயை எடுத்து அதுமேல் ஊற்றி அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னால் பலாபலாவா வரும் எடுக்கிறத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும்